நீ நீர்நிலை வந்து பொதுவாக ப நி பறவைகளை பார்க்கும் போதே இப்போ மலை ஏறியெலாம் பார்க்க வேண்டியதில்ல பொதுவாக குளங்காட்ல போனாலே ஆற்றுல போனாலே க ந கெடவு நின்று பார்த்தாலே குளிக்கும் போது பார்த்தா பறவைகள் இது இருக்கும் மே மேஞ்சிகிட்ருக்கும் நீந்திகிட்ருக்கும் தண்ணி அதுக்கெல்லாம் நீந்தி போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை க சில இது இப்போ கரையிலே நின்று பார்க்கலாம் தண்ணியில் குளிச்சுட்ருக்கையில போய் பார்க்கலாம் அது வந்து பா இந்த நடமாடிக்கிட்டிருக்கும் மலை ஏறும் போது என்ன பயிற்சியெலாம் எதுவும் தேவைல்ல ஆட்னரியாக நம்ம ப பு இப்படி ஏறி பல ஏறி போய்கிட்ருக்கலாம்